நாங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லாரும் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமுறை கேரளா போயிருந்தோம் அந்த கேரளாவில் வந்து ஆலப்புழா அப்படிங்கற இடத்துக்கு எல்லோரும் சுற்றி பார்த்தோம் அங்கே விளையாட்டு மைதானங்களெலாம் நிறைய இருந்துச்சு பசங்களுக்கெலாம் கொண்டாட்டமாக இருந்தது பெரியோர்களுக்கும் ஜாலியாக இருந்துச்சு அப்போது வந்து நாங்கள் இந்த எதனால் வந்து கேரளாவை சூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து மண்ணெடுக்க அனுமதி கிடையாது அதனால் அங்கே வந்து மரங்கள் அதிகமாக இருக்குது பசுமையோடு அந்த பக்கத்தில் வந்து இந்த நேந்திரம் வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிற நேந்திரங்காய் சிப்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் குடும்பத்துக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் நேந்திரம் சிப்ஸு அதனால் அதுமட்டுல்லாமல் தேங்காய் எண்ணெயில் அதை பொரிப்பாங்க அந்த பக்கம் முழுவதும் தேங்காய் எண்ணெயாலையே சமைப்பார்கள் நிறைய தென்னை மரங்கள் தேங்காய் காய்க்கும் அதுமட்டுல்லாமல் பசுமையா இருக்கும் பசுமையான இடம்னால் ஃபஸ்ட்டு கேரளா தான் அதனாலையே நாங்கள் கேரளா வந்து அடிக்கடி அங்கே போவோம் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து